எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை ஓனாக ஒரு பைக்கு வாங்குனும்னு எனக்கு ரொம்ப புடித்த பைக்குன்னா கேடிஎம் பைக்கு இந்த மாதிரி எனக்கு பைக்கு வெரைட்டி பைக்கு வெரைட்டில் வந்து எனக்கு நிறையா பைக் ரொம்ப பிடிக்கும் ஆர்ஒன்ஃபை பல்சர் இந்த மாதிரி நிறையா வண்டி சொல்லிகிட்டே போகலாம் பைக்குன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாம வந்து டிராவலிங் பண்ணும் போது நம்மளுக்கு மைலேஜ் வந்து இவ்வளோ தருதுன்னா அது வந்து ஹோண்டா சொல்லுவேன் ஹோண்டா கம்பெனி ஹோண்டா பைக்கு சொல்லுவேன் ரொம்ப மைலேஜ் தரும் எனக்கு வந்து மை டிரீம் பைக்குன்னா கேடிஎம் டுயூக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்ம கனவாக என் கனவு என் என் டிரீம் பைக்குன்னா கேடிஎம் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சி என் டிரீம் பைக் நான் எடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் என் சொந்த பைக்கை நான் எடுத்ததுனால பைக்குனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்